ஆ எழில் அது அதுப்பா இந்த இது என்னாச்சுப்பா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஒர்க்கு இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு இப்போ

ஓகே கல்லுலாம் வந்துச்சிங்களா எத்தனை கல்லு வந்துயிருக்கு எவ்வளோ எவ்வளோ வந்துயிருக்கு ஆ ஓகே

ஆஆஆ நம்பள்து எவ்வளோ இப்போ எவ்வளோ ஒரு ஹைட்டு எவ்வளோ வந்துயிருக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹைட்டு நம்ப பேஸ்மன்ட்டுலருந்து ஏழு அடி வந்துச்சிங்களா ஓகே ஓகே இன்னும் எவ்வளவோ நாள் ஆவும் நம்ப அதை முடிக்கிறது ரூஃபு ரூஃப் போடுகிறதுக்கு

ஆஆ ஓகே ஓஓ ஓகே ஓகே அதுலலாம் இப்போ இருக்குங்குல்லையா எல்லா கரெக்டாக மேன்பவர் எல்லாம் வராங்கல்லையா ஆஆ ஓகே ஓகே வேறு எதாவது இஷு இருக்குங்களா வேறு எதுவும் இல்லிங்களா ஆ ஓகே அதுக்கு பேமண்ட்டெல்லாம் பண்ணி கரெக்டாக பில்லிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா ஓகே ஓகே அது ஃபைல் பண்ணி வைங்க கரெக்டாக ஆ ஓகே ஓகே வேறு வேறு எதாவது இஷு இருக்குங்களா ஆ ஓகேம்மா

ஓகேம்மா ஓகே சரிம்மா நீங்கள் ஒர்க் முடிஞ்சு ஒர்க்கு டெய்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஓ சரிம்மா ஓகே வச்சிர்ட்டுங்ளா ஆ சாப்பிட்டம்மா நீங்கள் சாப்பிடிங்ளா ஆ ஓகேம்மா சரிம்மா ஓகே ஆ